ஹலோ யெஸ் யார் பேசுகிறீங்க குட் மார்னிங் அப்படியா எந்த மாதிரி புக் கேட்குறீங்க நீங்கள் அப்படியா ஓகே பொன்னியின் செல்வன்லையே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு டைப்பாக இருக்கு நீங்கள் எந்த புக் படிக்க விரும்புகிறீங்க அ ஓகே பார்ட் டூ ஓகே வந்து நீங்கள் தமிழில்தான கேட்குறீங்க ஆ சரி ஓகே அந்த புக் இருக்கு இப்போதைக்கு நீங்கள் எப்போ வரிங்க எந்த டைமில் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா ஆ டுவெல்லோ கிளாக்போல் ஓகே வந்துவிடுங்க அது வந்து எந்த ரேக்கில் இருக்குன்னா தேர்டு ஃபுளோரு நா நாற்பத்தி அஞ்சாவது ரேக் இருக்கு அந்த புக்கு பார்ட் டூவும் இருக்கு பார்ட் ஒன்றும் இருக்கு உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அந்த புக்கை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஆ வீட்டுக்கு ஓகேதான் அளோவ் பண்ணுறோம் உங்களுக் உங்களுக்கு நாங்கள் ஒரு கார்டு மாதிரி இருக்கும் ஒன்று தருவோம் நீங்கள் அந்த கார்டை நீங்கள் கேரி பண்ணிகிட்டு போகணும் அந்த புக்கை நீங்கள் வீட்லையே எடுத்து போய் நீங்கள் ரீ ரீட் பண்ணலாம் புக்கை படிக்கலாம்

ஓகே கண்டிப்பாக வாங்க வந்து நீங்கள் உங்கள் உங்களோட நேம் உங்களோட டிப்பார்ட்மெண்ட் உங்களோட சைன் நீங்கள் எந்த டைமில் புக்கு வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிறத அந்த நோட்டில் என்ட்ரி பண்ணிவிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணிட்லாம் ஓகேவா கிளியராக புரியுதா எல்லாமே ஆ ஓகே நான் கண்டிப்பாக வந்துவிடுவன் தேங்க் யூ